நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக லீவ்வில் டூர் போகிற இடோன்னா பக்கத்தில் வந்துட்டு நிறைய மலை ஃபால்ஸு பார்க்கு அப்புறோம் நிறைய ரொம்ப நேச்சரான ப்ளேஸ்லாம் இருக்கும் அங்கே சும்மா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நிறைய ப்ளேஸ்லாம் இருக்கும் ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு அங்கே போவோம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மலையெல்லாம் மலை ஏர்ற மாதிரி மலைப் பகுதிகள்லாம் இருக்கும் அங்கேலாம் போய் ஏறி மேலே கோவில் இருக்கும் நல்லாயிருக்கும் காட்டுவழி பாதையில் போகிற மாதிரி இருக்கும் படியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும் மேலே கோவில் மலை இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடய போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஃபேமிலியாக எல்லோரும் கோவில் இந்த மாதிரி பார்க்கு மலைப்பகுதிகள் இந்தமாதிரி இடத்துக்கு வந்துட்டு போவாங்க அங் எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துட்டு கடவூர் வீரப்பூர் ஐயமலை இந்தமாதிரி மலைப்பகுதிகள்லாம் இருக்குது அங்கே ரொம்ப பசுமையாக இருக்கும் பார்க்லாம் இருக்கும் ஸோ அனிமல்ஸ்லாம் இருக்கும் போகிற வழில்ல ஃபுல்லாக பார்க்குறக்கு ரொம்ப நேச்சரலாக இருக்கும் நேச்சர் ரொம்ப பசுமை பசுமையாக இருக்கும் நான் எதுவும் பண்ணலனா கூட ப்ளேஸ்க்குலாம் போயிட்டு வந்தாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளேஸ்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் தோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கெல்லாம் இந்தமாதிரி பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து நாங்கள் அந்தமாதிரி கோவில் மலை இந்தமாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் போவோம் லீவுன் ஸ்கூல் லீவு காலேஜ் லீவு அப்படிலாம் இல்லை நார்மல் டேஸில் கூட நாங்கள் போவோம் ஒன் டே தான் போயிட்டு வர்றதுக்கு ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்ன எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து ரொம்ப நேச்சராக இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தண்ணி ஃபால்ஸ் இந்தமாதிரி இருக்கிறது டேமு அங்கே டேமு இருக்கும் கடவூர் டேமு அங்கேலாம் போவோம் மாயனூர் அங்கே வந்துட்டு ஆறு ஆறு இருக்கும் அங்கே போய் குளிச்சிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அந்தமாதிரி தண்ணி நிறைந்து பசுமையாக இருக்குது நேச்சராக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் டைம் கிடைக்குறப்போ இந்தமாதிரி இடத்துக்கு நாங்கள் போவோம் ப்ளேஸ்க்கு நேச்சரான இடத்துக்கு தண்ணிருக்கிற இடத்துல மற்றப்படிக்கி என்ஜாய் பண்ணுன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இடத்துக்கு போவோம்